ஹலோ குட் மார்னிங் மேம் நீங்கள் தானே வந்து ம ஹோல்சேல் மேனிஃபெட்ச்சரிங் பண்ணுறிங்க மேம் நாங்கள் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தவு தவு டூ தவுசண்ட் யூனிஃபார்ம்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ மேம் ரேட் ஆகுது

டூ லாக்ஸ் ஆகுது மேம் டூ தவுசண்ட் யூனிஃபார்ம்ஸ்ஸு நீங்கள் வந்து இது ரேட் கம்மிப்பண்ணி கொடுத்தீங்கனா நாங்கள் வருடம் வருடம் வந்து உங்கள் கிட்டயே வாங்கிப்போம் சரிங்க மேம் அப்போ வந்து ஒன் எயிட்டிக்கு தரீங்களா சரிங்க மேம் இப்போ வந்து நான் அட்ரஸ் டீடெயில்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் மேம் நீங்கள் வந்து கொரியர் பண்ணுறீங்களா இல்லை வந்து நாங்கள் நேர்லேயே வந்து வாங்கவா ஆ சரிங்க மேம் தேங்ஸ் மேம் ஆ வச்சிர்றேன் மேம்